ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து புதுசா மத்திய அரசு அமைஞ்சதுக்கப்பறம் ஸ்வச் பாரத் அபியான்னு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து சேகரிக்கிறது தான் அந்த முக்கியமான திட்டம் அது மூலயமா நம்ம நாட்டை வந்து சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான நோக்கம் இது இதுக்கான அந்தக் குறிக்கோள் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா மகாத்மா காந்திக்கிட்டேந்து தான் எடுத்தாங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் நெனைச்சுப்பாங்க எல்லோரும் இந்தப் பெருக்குவது கூட்டுறது எல்லாமே வந்து பெண்களுடைய வேலை பெண்கள் மட்டும்தான் செய்யணும் பெண் தொழிலாளர்கள் தான் இந்த வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க மகாத்மா காந்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா வேலைங்கிறதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது வேலைங்கிறது வந்து யார் வேணால் செய்யலாம் எந்த வேலை வேணா யார் வேணாலும் செய்லாம் வேலையில் உயர்வு தாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அதை அடிப்படையாக வெச்சு தான் இந்த பாத்ரூமை கழுவுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகளை வந்து எடுக்கிறது நம்மளுடைய இதை நம்மளே செய்யறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பை வந்து அரசாங்கம் ஆரம்பித்தாங்க நான் அப்போது கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சுற்றுச்சூழல் மன்றத்தில் இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமை ஆரம்பிக்கிறது அப்புறம் வந்து கல்லூரியில் இருக்கக்கூடிய குப்பைகளை கூட்டுறது அதுக்கப்புறம் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு தனித்தனியாக பிரிச்சு கொடுக்குறது இந்த மாதிரியான வேலைககளெலாம் நாங்கள் பண்ணிகிட்டுருந்தோம் இது மூலயமா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் கிடைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஒரு ஆண் பெண்ணுன்னு ஆண் தான் செய்யணும் அந்த வேலையை பெண் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இல்லாமல் எல்லோருடைய சம பங்களிப்போடு இந்த வேலை நடந்தது வந்து ஒரு சந்தோஷம் அதே போல குழந்தைகளும் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க குழந்தைகளுக்கும் வந்து குப்பை போடாமல் இருக்கிறதுக்கான அந்த ஒரு படிப்பினையை இது மூலமாக கொடுக்க முடிஞ்சுது அவங்களும் வந்து எப்படி சுத்தமாக இருக்கிறது குப்பை போடாமல் இருக்கிறது மக்கும் குப்பைன்னால் என்ன மக்கா குப்பைன்னா என்ன அப்படிங்கிறத இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு கற்று கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது